பாட்டுங்கறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க உடம்பில் வந்த ஒரு பிறந்த இசைமாதிரிதான் ஒரு சில பேருக்கு ரொம்ப பாட்டை விரும்பி கேட்பாங்க பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது கிராமத்தை பொறுத்தவரைலும் இப்போ வேலை வயக்காட்டில் வேலை செய்யறவங்க கூட எதாவது ஒரு தெம்மாங்கு பாட்டை பாடிக்கிட்டு அவங்க களத்துக்கு எதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு சாங்கை பாடிக்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க அந்தமாதிரி யோசிக்கும்போது எனக்கும் கண்டிப்பாக பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாட்டு இசைங்கறது யாருக்குமே பிடிக்காதவங்க இருக்கமாட்டாங்க எனக்கு அதுமாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பாட்டுங்குறது வீட்டில் தனியாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எப்போவுமே அதாவது இன்னைக்கு ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏற்கனவே டிவியில என்னென்ன சாங்லெல்லாம் டிவியில ஓடுதோ கண்டிப்பாக அந்த சாங் எல்லாம் நான் வச்சுருவேன் சாங்கு நான் வந்து சீரியலோ இல்லை மற்றபடி படமோகூட விரும்பமாட்டேன் ஆனால் டி சாங்கு எந்த டிவியில இருக்கோ அந்த டிவியில பார்த்து சாங்க தான் வச்சுருவேன் ஆனால் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட பாட்டும் ரொம்ப பிடிக்கும் ஹரிஹரன் சாரு யா எல்லாத்துக்கும் மேலே இளையராஜா சாரோடது யாருமே பிடிக்காதவங்க இருக்கமாட்டாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்வர்ணலதா மேம் வந்து இப்போ இல்லை அவங்க இறந்துட்டாங்க பட் ஆனால் அவங்களோட பாடல் வந்து ரொம்ப ரொம்ப இந்த என் நான் என் ராசாவின் மனசிலே படத்துலெல்லாம் அவங்கதான் பாடிருப்பாங்க அதெல்லாம் யாரோட இதுலையும் மனசுலையும் அழிக்கமுடியாத ஒரு சாங் அதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் அதுமாதிரி சுசிலா மேமோட அவங்களோட சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் தான் இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே அதாவது பாடல்கள்ன்னு சொல்லும்போது அதாவது அந்தந்த பாடல் வரியிலையுமே எடுத்துக்கிட்டால் எதாவது ஒருத்தவங்க ஒரு நூறு பாட்டு எழுதிருக்காங்கன்னாலும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து பாட்டையாவது ரொம்ப ரசிச்சு கேட்டவங்க இருப்பாங்க கேட்காதருக்க இருக்கமாட்டாங்க இதுமாதிரி எல்லாரோட பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நான் எங்கள் குலந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணுன்னா அந்த டைம்மில் என்னென்ன பாட்டு இந்த குலந்தைங்கள பற்றி ஒரு மூவி சாங்கு எதாவது வருதுன்னா அந்தமாதிரி இந்த சொல்லப்போனால் ச குலந்தைங்கள பற்றி ஒரு சாங்ன்னா சத்தியராஜ் சார் படத்தில் நடிச்சதில் அந்த பொம்முகுட்டி அம்மாவுக்கு ஆராரோன்னு சாங் வரும் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி கேட்பேன் ஏன் ஹஸ்பண்டை பற்றி நினைச்சி நான் ஒரு சாங் கேட்கணுன்னு நினச்சா வந்து என் மாமன் வாங்கி தந்த வண்ணசேலைதான் அந்த பாட்டு ரொம்ப கேட்பேன் அது வந்து அந்த படம் வந்து மஞ்சுவிரட்டு படத்தில் முரளி சார் நடித்த படம் அது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு ஃபேவரெட் சாங்ன்னு கூட சொல்லலாம் ரொம்ப பிடிச்ச சாங்குறதைவிட அது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான சாங்கு மற்றபடி எப்போவுமே நான் பாட்டுங்குறது ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டுருக்கிற ஒரு விஷயம்தான் அது வந்து ஒரு ரசனை என்னையை பொறுத்தவரை கண்டிப்பாக அது ஒரு ரசனை ஆனால் நான் வந்து பாடணும் பாடணுங்குறதை ஏன் பசங்களுக்கே நான் சொல்லிக்கொடுப்பேன் எப்போவுமே சொல்லி கொடுப்பேன் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆள் டான்ஸராக இருக்கணும் ஒரு ஆள் சிங்கராக இருக்கணும் அப்படின்னு என் பசங்களுக்கே நான் சொல்லிக்கொடுப்பேன் அதுமாதிரி எங்கள் பாப்பா வந்து எனக்காக தான் எங்கள் பாப்பாவே இப்போ வந்து கொஞ்சம் பாட்டெல்லாம் இப்போ விரும்பி அது வந்து அப்பெல்லாம் கேட்காது என் பொண்ணு இப்பெல்லாம் வந்து உண்மையாக எனக்காக சரி அம்மாவுக்காவது நம்ப பாட்டை கேட்கணும் அப்படிங்கறமாரி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு என் பொண்ண நான் கொண்டுகிட்டு வந்துருக்கேன் பாடணும் அப்படிங்கறாமாரி பாட அதாவது ஒரு பா ஒவ்வொரு பாடல் வரிகளுமே எடுத்துக்கிட்டால் உண்மையாக சொல்கிறேன் அந்த பாடல் வரிகளில் நம்பளோட வாழ்க்கைக்கு தத்துவமான பாடல்களாகதான் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு பாட்டை ஒரு ஆழமா நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த ஒவ்வொரு வரிகளிலையும் நம்ப வாழ்ந்துக்கிட்ருக்க வாழ்க்க வாழப்போற வாழ்க்கை இதுக்கப்புறம் காலக்கட்டம் எப்படி இருக்குங்கிற வரிகளைகூட அமைச்சு பாடிருப்பாங்க அந்தமாதிரி ஒரு சாங் எல்லாம் நிறைய இன்னமும் இன்னமும் எழுதிட்டுருக்காங்க எல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இதுமாதிரி பாடல் வரிகள்கிறது யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லமுடியாது எல்லாருக்கும் பிடித்த ஒன்று ஒரு பிடித்த ஒரு ரசனையான ஒன்று அது அவங்க அவங்களோட உடம்பில் ஓடும் ரத்தத்தில் ஓடின ஒரு எப்படி சொல்லுறது ஒரு சாந்தமாக இருக்கணும் என்னையை பொறுத்தவரை எனக்கும் அந்தமாதிரிதான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பாடலுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒன்று மற்றவுங்களுக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுமாதிரி என் குலந்தைங்களுக்கும் அதேமாதிரிதான்